இந்திய ஓவியம் முறைகளில கலம்காரி ஓவியம் தஞ்சை ஓவியம் மதுபானி ஓவியம் மட்டும் இல்லாமல் இன்னும் மஞ்சுஷா ஓவியம் பாறை ஓவியம் பஹாரி ஓவியம் இப்படி பலவகை ஓவியங்கள் இந்தியாவின் புகழை எடுத்து சொல்லுது அதில் வேறு சில ஓவியங்கள் எல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்த மனுஷங்களோடய வாழ்க்கை முறையை எப்படி அவங்க வாழ்ந்தாங்க ஒவ்வொரு செயலையும் அவங்க எப்படி செஞ்சாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்களோட அக வாழ்க்கை புற வாழ்க்கை எல்லாத்தையும் நமக்கு தெரிய வைக்கின்றதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்குது அந்த காலத்தில் இருந்த நிறைய கலைகளில் ஓவியக் கலையும் ஒன்று அந்த ஓவிய கலை மூலமாக அந்த காலத்து மனுஷங்களோடயை வாழ்க்கைய பற்றி நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பல வகை ஓவியங்களை நமக்காக கொடுத்துருக்குது அந்த காலத்தில் கோவில்களில் கூட சிற்பங்கள் தான் அதிகமாக இருக்குது அதை பார்க்குறப்போ ஓவியங்கள் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது சிற்பங்கள் நமக்கு தந்த வாழ்க்கை முறையும் ஓவியங்கள் நமக்கு தந்த வாழ்க்கை முறையும் வேறு வேறு மாதிரி இருந்தாலும் அவை சொல்கிற விஷியம் ஒரே மாதிரியானதாகத்தான் இருந்தது அதில் பலவகை ஓவியங்கள் இப்போது காலத்தில் கொஞ்ச கொஞ்சமாக காணாமல் போயிட்டுருக்குது அதை கண்டுக்காமல் விட்டோம்னா எஞ்சியிருக்கற பாரம்பரிய ஓவியங்களும் அழிஞ்சு போயிடும் அவைகளை அழிய விட்டுறதுக்காக நம்மளோடய முன்னோர்கள் அதை நமக்கு கொடுக்கலை இதை காப்பாற்றுறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லைன்னாலும் எல்லோரும் அதாவது அரசாங்கமும் மக்களும் இணைஞ்சு பணிபுரிஞ்சால் நிச்சயம் இதை காப்பாற்றுறது அப்படிங்கிறது சாத்தியமாகும் இதை காக்கிற வகையில் இந்த ஓவியங்கள் தெரிஞ்ச அக்கால ஓவியர்கள் இப்போ நமக்கு கிடைக்கலனாலும் ஒரு சில ஓவியர்களுக்கு இதில் ஒரு சில ஓவியங்களை பற்றின அறிவு இருக்கும் அவர்கள கண்டுபிடிச்சு அதோடய வரலாறை எல்லோருக்கும் சொல்லலாம் கண்காட்சி மாதிரி கோவில் மாதிரி மக்கள் கூட்டம் கூடுகிற இடங்கள்ல இந்தவகை ஓவியங்கள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது மூலமாகவும் இதை காப்பாற்றுறது ஒரு நல்ல வழியாக இருக்கும் கல்வி நிலையங்கள் மூலமாகவும் இதை காப்பாற்றலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா கல்வி நிலையங்களில் இந்தவகை ஓவியத்தை பாடத்தோடய சேர்த்து கற்றுக் கொடுத்து மக்களுக்கு அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி அது மூலமாகவும் இந்த வ வகை ஓவியங்களை பற்றின அறிவுப்பூர்வமான விஷியங்களை காப்பாற்றி திரும்ப கொண்டு வர முடியும்